ஆ அண்ணே நான் கேப் ட்ரைவர் பேசுகிறேண்ணே ஃபோன் அடிச்சுருந்திங்களாண்ணே ஆ போலாம்ணே எத்தனை பேருண்ணே சின்ன வண்டி வேணுமா பெரிய வண்டி வேணுமா ஆ சரிண்ணே வேறு பக்கத்துல எங்கையும் போணுமாண்ணே கோயில்பட்டி இல்லை கயத்தாறு மதுரை ஆ சரிண்ணே வாடகை பார்த்துக்கலாமேண்ணே ஆ இப்போது உங்களை எங்கே வந்து பிக்கப் பண்ணணும் திருப்பி உங்களை ஸ்ரீகொண்டம் வந்து விடணுமா ஆ பிக்கப்பும் ஸ்ரீகொண்டம் ட்ராப்பும் ஸ்ரீகொண்டமா ட்ரைவர் படி இருக்குது டோல்கேட் இருக்குது ஒரு அஞ்சு ஐநூறு கொடுங்கண்ணே ஆ ஜிபே இருக்குண்ணே ஜிபேயில் பண்ணிடலாமுண்ணே ஜிபே இருக்குது ஜிபேயில் பண்ணிடலாம் காலைல எத்தனை மணிக்குண்ணே வரணும் சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரி சரிண்ணே ஏன்னால் ஃபோன் அட்டன் ஃபோன் அடித்தோம்னா எடுங்க ஏன்னால் பெட்ரோல் வெலை இருக்குது டோல்கேட் இருக்குது சம்பளம் இருக்குது உங்களுக்கே தெரியாததுல்லை சரி வாங்க வாங்க பார்த்துக் கொடும்ண்ணே காலைல கொஞ்சம் வந்துட்டு வீட்டுக்கிட்டே வந்துட்டு லொகேஷனுக்கு வந்துட்டு ஃபோனடிப்பேன் கொஞ்சம் அட்டன் பண்ணிடுங்க ஆ சரி